சமூக ஊடகங்களில் வந்து நடனத்துறை வந்து நல்லாவே வந்து அது கொண்டு வந்துட்டிருக்குது இந்த ஃபோன் மூலியமாகவும் ஆன்லைன் மூலியமாகவும் அதிகளவில் வந்து நடனப் பயிற்சிகள் வந்து வருது அதுனால் வந்து தொழில்நுட்பம் மூலியமாக டான்ஸ் வந்து அதிகமாக வந்து மக்களிடையே கொண்டு போயி விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்குது அதாவது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் நடனத்து மேலே அதீத ஈடுபாடோடவும் அதை வந்து எப்படி கத்துக்கணும் தெரியாமல் இருந்தவங்க ஆன்லைன் மூலியமாக நிறையா விஷயங்களை கத்துக்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க அவங்க நடனத் நடனத்தை வந்து எப்படி பார்த்து ஆடணுங்குறதை வந்தும் ஆன்லைன் மூலியமாக தெரியுது நிறையா பயிற்சி பள்ளிகள் வந்தும் ஆன்லைன் மூலியமாக வந்து அவங்களுக்கு வந்து நேரடியாக வீட்டுலேருந்தே அவங்க கத்துக்குகிற மாதிரி இருக்குது பெண்கள் அப்புறம் குழந்தைகள் எல்லாம் வயசானவங்க எல்லாருமே வந்து அது மூலியமாக அந்த பயிற்சி நடன பயிற்சிகளை வந்து வீட்டுலேருந்து கத்துக்கலாம் அப்புறம் சில நடனங்கள் வந்து கலாச்சாரப்படி ரொம்ப வெளிய மாநிலங்கள்லிருந்தோ ரொம்ப தொலைவுலிருந்து கத்துக்குகிற மாதிரி இருக்குது உதாரணத்திற்கு வந்து கேரளாவில் வந்து கதகளி அப்புறம் ஒடிசாவில் குச்சிப்பிடி அந்த மாதிரி நடனங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப தொலைவுலிருந்து கத்துக்க முடியாத நிலைமைகள் வந்து அதிகளவில் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் போது வந்து அதாவது வந்து ஒரு இப்போ கேரளாவில் இருக்குகிற ஒரு நடனத்தை வந்து நம்ம வீட்டுலருந்த படியே நம்ம அதை வந்து பயிற்சி மூலியமாக எடுத்துக்கலாம் இதுக்கான செர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன் மூலியமாகவே கிடைக்குது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கலையை வளர்த்துக்கணும் நடனத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த நடனம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குகிறதுக்கு ஆள் இல்லேயேன்னு நினச்சவங்க வந்து இப்போ இவ்வளோ அதாவது வந்து ரொம்ப தொலைவில் இருந்தாலுமே அதை ஆன்லைன் மூலியமாகவே ஈஸியாக அவங்க கத்துக்குகிறாங்க அது வந்து நுணுக்கங்கள் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலியமாக அவங்க வந்து சிறப்பாகவே கத்து தர்றாங்க அப்புறம் சின்ன குழந்தைங்க கூட வந்து இப்போ கொரானா டைமு வீட்டை விட்டு வெளியே போகாத நிலைமையில் இருக்கவங்க கூட அவங்களுக்கான நடனப் பயிற்சிகளை வந்து ஆன்லைன் மூலியமாகவே அவங்க வந்து நேரடியாக கத்துக்கிட்டு அது மூலியமாக அவங்களோட திறமைகளை வந்து வெளிக் கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன உடல் அசைவுகள் அதெல்லாமே வந்து நோட் பண்ணி அதை பற்றின எல்லாமே பயிற்சிகள் பற்றினதும் நடனங்களை பற்றியும் பல விஷயங்களும் அதுக்கான வரலாறுகளையும் ஆன்லைன் மூலியமாக ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தொழில்நுட்பங்கள் வந்து வளர வளர ஒவ்வொரு துறையிலும் வந்து நல்லா நல்ல விதமான பல விஷயங்கள வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பயிற்சி பள்ளிகளும் இப்போ வந்து கதக் நடனம் கத்துக்குணும்னா நம்ம வந்து அவ்வளோ தூரம் போயி நம்ம கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆன்லைன் மூலியமாகவே நம்ம கத்துக்கலாம் அதுக்கான பேமெண்ட் அதுக்கான செர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் மூலியமாகவே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக யூஸ் ஃபுல்லா நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஆன்லைன் பயிற்சி பள்ளிகளும் இருக்குகிறதுனால நிறையா மக்கள் இந்த பயிற்சிகளை கத்துக்கிட்டு அவங்களோட திறமைகளை வந்து டிவிகள்லேயும் மேடைகள்லிலேயும் அதிகம் அளவில் வெளிப்படுத்துகிறாங்க அப்புறம் அந்த குச்சி பரதநாட்டியம் வந்து ரொம்ப தொன்மையான ஒரு நடனம் அந்த நடனத்தை வந்து நம்ம வந்து கத்துக்குகிறதுக்கு வந்து பல பேர் வந்து முயற்சிச்சாலும் அதுக்கான கரெக்டான அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சி கொடுக்குறதுக்கான ஆளுகள் வந்து கிடைக்குறதில்ல அந்த அதுக்கான ஆசிரியர்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் மூலியமாக ஈஸியாக அவங்க வந்து அவங்கள பார்த்துக்கலாம் கம்பேர் பண்ணிக்கலாம் வா அதாவது வந்து கிடச்சிரும் அவங்களுக்கான கரெக்டான ஒரு ஃபிளாட்ஃபாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் மூலியமாகவே ஈஸியாகவே கிடைக்குது சின்ன குழந்தைங்க கூட அவங்களுக்கு என்ன மாதிரியான நடன நடனத்தில் ஈடுபாடு இருக்குதுங்குகிறது வந்து ஆன்லைன் மூலியமாகவே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து அவங்க வந்து அதாவது வந்து குழந்தைங்கள தூக்கிட்டு தூரமாக போயி நம்ம அந்த பயிற்சியை வந்து கத்துக்கணும் அதுனால் வந்து நான் உனக்கு நான் உனக்கு சொல்லி தரல அப்படிங்குறது இல்லாமல் இப்போ இந்த தொழில்நுட்பம் மூலியமாக ஆன்லைன் மூலியமாக குழந்தைங்களும் ஈஸியாக கத்துக்கலாம் அதாவது வந்து அவங்களுக்கு வந்து சில பருவநிலை மாற்றங்கள்னால் மழை வர்றது அந்த மாதிரி அந்த தடைப்பட்டு போகும் பயிற்சி அப்படிங்குற இதே கிடையவே கிடையாது அவங்க என்ன நடந்தாலும் அவங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ்சஸ் வந்து கரெக்டான நிலை கரெக்டாக போயிட்டே இருக்கும் தடைப்பட்டு நிரகுங்குறதே கிடையாது அவங்க ஆன்லைன் கிளாஸில் வந்து அள தொழில் ப நடனப்பள்ளிகள் அப்புறம் வந்து சில சேனல்ஸ் அப்புறம் வந்து சில புகழ்பெற்ற பயிற்சி கொடுக்குறவங்கள்லாம் இருக்குகிறாங்க அவங்கக்கிட்ட நம்ம நேரடியாக போயி பார்த்து பேசி நம்ம வந்து அந்த பயிற்சியை வந்து மேற்கொள்ள முடியாது ஆனால் இது மூலியமாக நம்ம ஈஸியாக அந்த பயிற்சியை வந்து நம்ம மேற்கொண்டு மேற்கொள்ளலாம் அதனால் வந்து எப்பவுமே வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்சஸ் அப்படிங்குறது வந்து பயிற்சிகள் ஆன்லைன் மூலமாக நடத்துகிறது வந்து ரொம்ப வேகமாக நடத்திட்டிருக்குறாங்க அதனால் வந்து நடனத்துறை மீது எல்லாருக்குமே ஆர்வம் வர ஆரம்பிச்சுருச்சி அப்புறம் சில சமூக ஊடகங்கள் வந்து அவங்களுக்கான டேலண்ட்ஸை வந்து அந்த ஊடகங்கள் மூலியமாக மக்கள் வந்து அவங்க காட்டுறதும் அவங்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து அது மூலியமாக அவங்க தெரிஞ்சுக்கிறதும் அப்புறம் எல்லாமே வந்து காட்டிக்கிறதும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அது வந்து நம்ம அதிகளவில் வந்து நம்ம இந்த நடனத்துறையில் வந்து காட்டலாம் அதுக்கு அப்புறம் க கதக் நடனம் பரதநாட்டியம் குச்சிப்புடி கதக்களி இதலாம் வந்து பராம்பரிய நடனம் இதலாம் வந்து கத்துக் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்குறது ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து அந்த புகழ் பெற்றவங்களை போயி நம்ம தேடி பிடிச்சி அவங்கக்கிட்ட நம்ம போயி நேரடியாக போயி பழகவே முடியாது ஆனால் நம்ம ஆன்லைன் அப்படிங்கும்போது அவங்களும் நம்மளை ஈஸியாக வந்து கான்டேக்ட் பண்ணலாம் நம்மளும் அவங்கக்கிட்ட நேரடியாக பயிற்சிகளை வந்து வீட்டில் இருந்த படியே வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான நடன துறையில் வந்து நிறையா பயிற்சிகள் போன்றவை வந்து இந்த ஆன்லைன் மூலியமாக நடனப்பள்ளிகள் வந்து நிறையாவே இயக்கிட்டிருக்குறாங்க அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் அந்த கொ நடனப்பள்ளிகள் வந்து செர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அவங்கள வந்து தனியாக வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து அவங்க வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு நல்லா ஸ்டார்டிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டான்ஸ் பள்ளிகள் வந்து அவங்களோட அமௌண்ட்டு வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்குது நம்ம நேரடியாக ஒரு பயிற்சி பள்ளியில் சேர்கிறதுக்கான அமௌண்ட்டை விட நம்ம வந்து இந்த ஆன்லைன் மூலியமாக நம்ம போகும்போது நம்மளுக்கு அந்த பணம் வந்து ரொம்ப பாதியாக கொடுத்தாலே போதும் ஏன்னால் அந்த பாதி அமௌண்ட்டை வாங்கினாலே அவங்க போதும் அதாவது வந்து நேரடியாக போயி கொடுக்குறத விட நம்ம இது மூலியமாக நம்மளுக்கு வந்தும் சேவிங்ஸ் சேவ் பண்ணலாம் நிறையா அமௌண்ட்டை அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கான ஹிண்ட்ஸும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைனில் குழந்தைங்கள்ல குழந்தைங்களோட சின்ன சின்ன ஆசைகளுக்காக நம்ம வந்து போயி சேர்திட்டு அப்போ அவங்க வந்து சேர்க்க முடியலியே அப்படிங்குற மன மனசுலாம் இருந்தாலுமே இது ரொம்ப அழகாக போயி நம்ம சேர்ந்து ஆன்லைன் கிளாஸ் மூலியமாக நம்ம வீட்டுலேயே நடனப் பள்ளிகளை வந்து வளர்த்துக்கலாம் நடனத் திறமைகளை வளர்த்துக்கலாம்